நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் எது அப்படினா நான் ஓப்பன் பண்ணலை எனக்கு ஓப்பன் பண்ணிக் கொடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சு அதை வச்சு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன் அந்த டைமில் வந்து ரீ சார்ஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பண்ணோம்னா ஒரு ஐம்பது எம்பி ஐம்பது ஜிபி அந்தமாதிரி கிடைக்கும் அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணமுடியாது சும்மா ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணிவிட வேண்டியதான் ஃபேஸ்புக்கில் ஏதாவது இமேஜ் பாக்கிறதுக்கே அப்போது ரொம்ப எக்ஸைட்டாக ஆவேன் நான் ஃபேஸ்புக்லேருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணேனா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஃபேஸ்புக்கில் ஒரு இமேஜ் அப்லோடு பண்ணினாலும் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஃபேஸ்புக்தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் அது அதுக்கப்புறம் மேட்டுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸுலாம் கிடைச்சாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே இருந்தாங்க என்கூட படித்தவங்க அந்தமாதிரி இருந்ததால் சீக்கிரமாக ஐடென்டிஃபைவ் பண்ண முடிஞ்சிச்சு என்னால் ரொம்ப நாள் கழித்து கூட நான் அவங்கக் கிட்டே பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு எனக்கு அவங்களும் பேஸ்புக்கில் இருந்ததால் ஈசியாக வந்து கான்டெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ட்விட்டர் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஆனால் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணத் தெரியாது சும்மா எதாவது அவங்க மற்றவங்க ட்விட் பண்ணதை மட்டும் படிச்சுட்டு இருப்பேன் மற்றபடி ட்விட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ட்விட்டரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா எதாவது ட்விட்டரில் வந்து எதாவது வந்துருந்திச்சு அப்படினா அது அதுக்கூட அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு அது பார்க்கவும் தெரியாது வேற ஏதாவது பெரிய செலிப்ரிட்டிஸ் வந்து ஏதாவது ட்விட் பண்ணியிருக்காங்க அப்படினா அங்கே போய் பார்த்துட்டு படிச்சுட்டு ஓ இப்படிதான் பார்க்கணுமானு கற்றுக்கிட்டு திரும்பி வந்து வெளில வந்துடுவேன் அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன் ஏதாவது ஒன்று சொன்னாங்கனா ட்விட்டர் பார்த்தியா அப்படினு கேட்டாங்கனா ட்விட்டர் அப்போதான் இன்ஸ்டால் பண்ணுவேன் அதுமாதிரி ட்விட்டர் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இன்ஸ்டாகிராம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் தான் இப்போ வந்து ரீல்ஸ் வந்து ஒன்று வந்ததினால அது டைம் போகிறதே தெரியாமல் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அது அடிக் ஆகிடுமோன்ற பயமும் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து நான் கொஞ்சம் ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இன்ஸ்டாகிராம் நல்லாதான் இருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது இன்ஸ்டாகிராமில் பேடாக சில விஷயம் தப்பாக இருந்தால் கூட சில விஷயம் ரொம்ப ரொம்ப இப்போ நியூஸெல்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்டரா வந்துடுது நம்ம பாக்குறதில் தான் இருக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய சின்னப் பசங்கள் விளையாடுவது நிறைய ரீல்ஸு நிறைய டான்ஸ் ஆடுவது இந்த மாதிரியும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு ப்ளஸ் ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுனா டக்குனு இன்ஸ்டாகிராமில் அது நம்ம நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதினால தெரியுதா என்னன்னு தெரியல இன்ஸ்டாகிராமில் வந்து நியூஸும் அப்புறம் ஒரு ஏதாவது நமக்குத் தெரியாத ஆர்ட் ஒர்க்கு இதல்லாம் வந்து சொல்லித் தராங்க ரொம்ப அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சும்மா இருக்கும்போது இதெல்லாம் பாத்துட்டோம்னா ஓகே நம்மளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் வருது இதனால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இன்ஸ்டாகிராமினால அடிக்டாகாம நம்ம எவ்வளோ நேரம் பாக்கிறோம் ஒரு டூ ஹவர் பாக்கிறோமா அதை வச்சுட்டு நம்மள சுற்றி இருக்க என்ன இதுவோ அதை நம்ம பார்க்கணும் ஆனால் அது பார்க்கவே முடியல ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பி ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை தான் போய் பார்த்துட்டுருக்க வேண்டியதாக இருக்கு இது அவாய்ட் பண்ண முடியல இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த ஃபோனு ஆன்ட்ராய்ட் ஃபோன் இல்லைனா டூ டேஸுக்கு இல்லாட்டி அந்த அதை பழக்கப்படுத்த ஆரம்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் பாக்கிறதுனால தப்பும் இல்லை ஆனால் சுற்றி இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போவது இது நம்ம டிஸிசனாக தான் இருக்கணும் இதுதான் நான் நினைக்கிறேன்